பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று